இண்டியாவில உள்ள மீடியாவை பார்த்திங்கனா சில உண்மையான தகவல்களும் பரப்பப்படுகிறது மீடியா மூலமாக சில பொய்யான தகவல்களும் இந்த காசு கொடுத்து பரப்பப்படுகிறது உண்மையான தகவல்கள்லாம் பார்த்தீங்கனா உண்மையான தகவல்கள் இதெல்லாம் பரப்ப பட்டாலும் தவறான தகவல்களும் அப்பப்போ பரப்பப்பட்டுக்கிட்டுதான் இருக்குது இந்தியாக்குள்ள இந்த மீடியாவில வந்து எப்படினா ஒரு இடத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது இந்தியாவில வந்து ஒரு தமிழ் தமிழ்நாடு இருக்குதுனு வச்சிக்கொங்க தமிழ்நாட்டில வந்து ஒரு திஸ்ட்டிக் ஒரு டிஸ்ட்டிக் திருவண்ணாமலை அப்படினு வச்சுக்கலாம் அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்டிக்ல ஒரு ஏரியாவில வந்து ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடக்குதுனு வச்சிக்கொங்க அந்த சம்பவம் வந்து எந்தமாதிரியான சம்பவம்னால் இப்போ ஒரு ஒரு ஃஷீப் மினிஸ்டர் வர்றாரு இந்த பெரிய கட்சிக்காரங்கள் இவங்கள்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக அந்த அன்னைக்கி மட்டும் அந்த ஏரியாவெலாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சிக்குவாங்க ஏன்னா வந்து அந்த அரசியல் காரங்கள்லாம் வர்றாங்கள்ல அவங்க பார்க்கும்போது இந்த ஏரியாவெலாம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தம்பண்ணி வச்சிக்குவாங்க மீடியாவெலாம் விட்டிருவாங்க ஆனால் இப்போது அவங்க பேசுகிறது எப்படி இருக்கும் அரசியல்காரங்க எப்படி பேசுவாங்க இந்த ஏரியா எப்பவுமே சுத்தமாகதான் இருக்கும் நாங்கள் வந்தால் சுத்தமாக சுத்தமாக இருக்கும் அவசியம் கிடையாது எப்பவுமே சுத்தமாகதான் இருக்கும் நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலும் இந்த ஏரியா சுத்தமாகதான் இருக்கும் அப்படினு விளம்பரப்படுத்துகிறதுக்காக மீடியாவில சொல்வாங்க மீடியாக்காரவங்களும் அதெலாம் பொருட்படுத்தாமல் அவங்களும் எடுத்துகிட்டு போய்ட்டே இருப்பாங்க எங்கே என்ன நடக்கிறதோ அங்கெலாம் மீடியாக்காரவங்க போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து அதுதான் வேலை மீடியாக்காரவங்களுக்கு வந்து எங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அப்படியே சூட் பண்ணி வெளியிடுறதான் அவங்களோட வேலை ஒரு இடத்தில் ஆக்ஸ்டெண்ட் நடந்தாலோ இல்லை வந்து பெரிய பெரிய செல செலிபிரிட்டீஸ் அப்புறம் பார்த்திங்கனா அரசியல் கட்சிக்காரங்கள் அவங்க வீட்டில நடக்கிற மேரேஜ் ஃபங்ஷன்ஸ் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து நியூஸில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கனா நிறையா நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ் அப்புறம் செய்தித்தாள்கள் இதெல்லாம் இருக்குதுங்க பார்த்துங்க நிறையா நியூஸ் சேனல் பார்த்திங்கனா என்னென்ன நியூஸ் சேனல் இருக்குதுனு பார்த்திங்கனா தந்தி சேனல் இருக்குதுங்க நியூஸ் செவன் இருக்குது நியூஸ் எயிட்டீன் தமிழ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா அந்த பொதிகை நியூஸ் தமில் இருக்குது அப்புறம் நியூஸ் பேப்பர்ல பார்த்திங்கனா தினகரன் இருக்குது தினமணி தினநாளிதழ் அப்புறம் பார்த்திங்க வாரமலர் அப்புறம் வந்து பார்த்திங்கனா தினமணி அப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த சுட்டி விகடன் நிறைய நியூஸ் சேனல்லாம் இருக்குதுங்க இது எல்லாத்திலயும் வர்ற ப படுற தகவல் பார்த்திங்கனா உண்மையா பொய்யானு கேட்டாய்ங்கனா யாருக்குமே தெரியாது சில இடத்தில் காசு கொடுத்து இந்தமாதிரி நடிக்க வச்சு மீடியாவில எடுத்து போடுவாங்க இந்தமாதிரி இந்த இடத்தில் இப்படிதான் இருக்குது அப்படி இப்படினு போடவைப்பாங்க சில இடத்துல வந்து உண்மையாக நடக்கும் இந்த மக்களும் என்ன பண்ணாங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கனா உண்மையாக நடக்கிறதுலாம் நம்ப மாட்டாங்க இந்த பொய்யாக காசு கொடுத்து விளம்பரம் எடுத்து நடிக்க வைப்பாங்கள்ல அதெல்லாம் நம்பி நம்பி இதெலாம் ஊடகத்தில் தப்பாக அந்தமாதிரியெல்லாம் தவறான விஷயங்களை நம்பி ஊடகங்கள் இருக்காங்க மக்கள் அப்புறம் பார்த்திங்கனா நிறையா இது இருக்குது இந்தமாதிரி நிறையா நியூஸ் இப்போ புது சேனல்ஸ் நிறையா எனக்குத் தெரியாத சேனல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கனா தவறான தகவல்களும் படப் பரப்பப்படுது அப்புறம் உண்மையான தகவல்களும் பரப்பப்படுது எதை நம்புகிறது எதை நம்பக்கூடாது அப்படினு யாருக்கும் தெரியிறதில்லை அப்புறம் பார்த்திங்கனா இந்த இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தும் உடனுக்குடன் இந்த ஆன்லைன்ல வருதுங்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல வருதுகிறானுங்க ஆனால் நடக்கிறதுலாம் உண்மையா பொய்யா இல்லை காசு கொடுத்து எடுக்கிறாங்களா சில தகவல்கள்லாம் மறைக்கப்படுது நிறையா விஷயம் இந்தமாதிரி நடக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கனா இதெல்லாம் ஏன் இந்தியாவுக்குள்ள மட்டுந்தான் நடக்குதுனால் ஃபாரின் கன்ட்ரீஸ் மற்ற நாட்டிலயும் நடக்குது நம்ம இந்தியாவிலயும் நடக்குது இதெல்லாம் மறைக்கிறாங்க அப்புறம் வந்து ஊடகங்கள் வந்து சே சில ஊடகங்கள்லாம் நன்மைக்காகவும் பயன்படுது சில ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீமையையும் எதிர்கொள்ளுது பொய்யாக நிறையா விஷயம் நடக்குதுங்க இந்தமாதிரி ஊடகங்களில்